ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் பூக்கடை தான் சொல்லுங்கள் ஆ உங்களுக்கு என்னாப் பூ வேணும் எந்த மாதிரி மாலையாக வேணுமா இல்லை பூ தனித் தனியாக வேணுமா ஆ ஸோ அதுதான் எந்த மாரி இப்போ பூவில் என்ன எந்த மாரி டிசைனு மாலையாகவா ஆ சாமந்திப்பூ வந்து ஒரு கிலோ ரேட்டு வந்து ஐந்நூறு ரூபா வருது ஆ அதுக்கு ஏற்ற மாதிரி மாலை இதெல்லாம் ரெடி பண்ணினா அதுக்கு ஏற்ற மாதிரி தனி ரேட் வரும் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்கள் என்னென்ன பூ வேணும் உங்களுக்கு எது எது எந்த பூவில் எந்த மாலை வேணும் அதை சொல்லுங்கள் ம் ஓகே ஆ ஆ ச அதுதான் கேட்குது இது ஆன்லைன் பேமெண்ட்லையே நம்ம கிட்ட ஜிபே எல்லாமே இருக்குது உங்களுக்கு நேரில் வந்து பார்த்துட்டு நேரில் கொடுத்தாலும் ஓகே இப்போ இல்லை ஜிபே பண்ணிண முடிஞ்சால் ஜிபே பண்ணி விட்டாலும் ஓகே பூ வாங்க மட்டும் எங்களுக்கு இப்போ வந்து ஜிபேயில் நீங்கள் வந்து ஏன்னால் நீங்கள் கன் ஆ முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்தா தான் நாங்களும் பூ வந்து வாங்கி வைக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி மாலை எல்லாம் சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு நைட்டு ஃபுல்லாக வேலை இருக்குது அவங்களுக்கு எல்லாமே ஆன்லைன்லயே நான் முன்னாடியே அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சோண்டு கொடுத்துருங்க ஒரு நாலாயர ரூபா நாலாயர ரூவா அட்வான்ஸ் மட்டும் போட்டு விட்ருங்க டோட்டலாக அமௌன்ட் இப்போ மாலையெலாம் கட்டி முடித்து அதுக்கப்புறம் எவ்வளோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டோட்டலாக ரேட் சொல்கிறோம் இப்போ அட்வான்ஸ் மட்டும் ம பூ வாங்க அதுக்கு மட்டும் நாலாயர ரூபா அட்வான்ஸ் போட்டு விட்ருங்க

ஆ சரிங்க சார் நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக நாங்கள் பண்ணித் தந்தடறோம் நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் போட்டு விட்ருங்க நான் நம்பர் அனுப்பித்து விட்றேன் ஆ ஓகே பண்ணிடலாம் நல்லா பண்ணித் தந்தர்றேன் ஆ சரி ஆ ஓகே ஆ கால் பண்ணுங்கள் ஏதா இருந்தாலும்